ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் பண்ணலாம் மேம் ஆ பண்ணலாம் மேம் ஆ ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லோத்துக்கும் வந்து ஒரு யுனீக்கான ஒரு ஐடி வேணும் மேம் அது வந்து மொபைல் நம்பராகவும் இருக்கலாம் ஆதார் கார்ட் நம்பராகவும் இருக்கலாம் மேம் அது அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு செண்ட் பண்ணுங்கள் மேம் ஆ பண்ணிடலாம் மேம் அது வந்துவிட்டு நான் பண்ணித் தர்றேன் அது அது ஒரு ஒன் வீக்குக்கு ஸ்கூலில் வெச்சி டெமோ பாருங்கள் கரெக்டாக இருக்கா என்னென்னு அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இல்லை ஏதாச்சு மாற்றணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் ஒரு டென் டேஸுக்குள்ள எல்லாத்தையும் மாற்றி உங்கள்ட்ட கரெக்டாக கொடுத்தட்றேன் நீங்கள் அதை எல்லாத்தையும் ப்ளே ஸ்டோரில் ஆ எஸ் மேம் நீங்கள் எல்லாத்தையும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லுங்கள் எல்லாத்தையுமே அந்த ஆப்பை ஒன் வீக் ஃபஸ்ட்டு டெமோ பாருங்கள் மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம்